ஹலோ ஆ வணக்கம்ண்ண இந்த நீங்கள் லேண்டு ப்ரோக்கர் முருகேசனுங்களா அண்ணன் நம்மளுக்கு ஒரு நடுத்தர விலையில எதாது ஒரு லேண்டு வேணும் எதாது நம்மளுக்கு நடுத்தர விலன்னா கொஞ்சம் கம்மியாக பார்த்து எதாது நடுத்தர விலையில பார்த்து கொடுத்திங்கன்னா பரவாயில்ல நம்ம அதிகபட்சத்துலேலாம் நம்மக்கிட்ட எதுவும் இல்லை எதாது ஒரு இடத்த காட்டி ஆ

ஆ

நம்மளுக்கு ஒரு ஒரு ரெண்டாயிரம் சதுரஅடி வருங்க

ஆ ஆ பரவாயில்லைங்க அதாவது நம்மளுக்கு ரோடு வசதி இருந்தால் போதும் உள்ள போயிக் கூட கம்மி விலையில

ஆ சரிங்க

சரி நாளைக்கு ஞாயித்துக்கிழம நான் வரேங்க ஒரு பத்து மணிக்காட்டம் ஆ பார்த்துட்லாங்க ஆ சரி சரிங்க ஆ பண்ணிட்டு வரேன் ஃபோன் பண்ணிட்டே வரேங்க ஆ ஞாயித்துக்கிழம போய் பார்த்துட்லாங்க